ஹலோ அன்னையா ஹோட்டலு பிரியாணி சாப்பிட கொடுத்துவுடுங்க பசிக்கு நீங்கள் ஒரு பையங்கிட்டே கொடுத்துவுடுங்கன்னா கொடுத்துவுட்ல பசியாயிடுச்சு எந்தநேரம் கொடுக்கறது ஃபோன் நம்பரும் எடுக்க மாட்டேங்குது ஃபோனு சாப்பிட கொடுத்துவுடுங்க சட்டுனு பசிக்குது நீங்கள் இன்னும் கொடுத்துவுடாத இருக்கிறீங்கோ ஏங்க பசங்ககிட்ட கொடுத்துவுட்டா எப்படி பசிக்குதுல்லோ நேரத்துக்கு கொடுத்துவுட்லாம்லோ சரி